ஆ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஷுயராக சொல்லுங்கள் இங்கே இங்கே இருக்குது சார் இங்கே வந்து தஞ்சாவூர் மெய் பஸ்ஸ்டாண்டில் இருக்குது சார் ஒரு ரூம் இருக்குது சார் ஒரு ரூம்க்கு ரெண்டாயர ரூபா வரும் சார் ஃபுட்டு எல்லாமே அதில் வந்துடும் சார் ஒரு ரூம்க்கு மூ ஒரு ரூம்க்கு மூணு பேர் இருக்கலாம் சார்

ஆ ஆ

ஆ இங்கே வாங்க சார் இங்கே நம்ம ஆளுங்க இருக்காங்க அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க வந்து அப்படியே சொல்லுவாங்க எல்லாம் பண்ணிக்கலாம் ஆ ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இது நீங்கள் ஏ இப்போ எப்போ சார் வருவீங்க எவ்வளோ நாள் ப்ளான் பண்ணியிருக்கீங்க மொத்தமாக ஆ ஆ

ஆ ஓகே சார் ஓகே சார் நீங்கள் வந்து இப்போ ஃபேமிலின்னால் ஃபேமிலியில் உள்ளவங்களே வராங்களா இல்லை ஃப ஃப்ரெண்ட்ஸ் யாருனால் வராங்களா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வருவீங்களா ஆ ஓகே சார் ஓகே சார்

ஆ ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இங்கே சேஃப்ட்டி தான் சார் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே உடனே போலீஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க நைட்டு எல்லா நேரத்துலேயுமே ம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இங்கே அந்த மாதிரிலாம் எதுக்கும் பிரச்சனை இல்லை சார் சேஃப்ட்டியெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ரூம் வந்து ரெண்டாயர ரூபா சார் வரும் சார் ஆ ஆ இது ம மத்தியானம் மத்தியானம் வந்து நைட்டு வந்து வெரைட்டி ரைஸ் அது மாதிரி தான் போடுவாங்க ம காலைலே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அதை மாதிரி மதியம் வந்து நான்வெஜ் இருக்கும் வெஜ் இருக்கும் உங்களுக்கு எது வே ஓகேவோ அதை ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் சார் ஆ ஓ ஓகே சார் நீங்கள் ஆ ஒன்றும் இல்லை சார் அதலாம் வந்து வாங்க சார் கரெக்டாக இங்கே வந்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னால் கரெக்டாக பேசி எல்லாம் எவ்வளோ வருது எல்லாமே கடைசியாக வாங்கிறோம் சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஆ ஓகே சார் நீங்கள் வ